அண்ணா ராஜி மெஸ்ஸுங்களாண்ணா அண்ணா ஆன்லைன்ல ஃபுட் ஆட்ரு போட்டிருந்தேன் ஆ டெலிவரிக்கு வந்திருக்கார் அமௌண்டு வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன்ல பே பண்ண சொல்கிறாரு நா கேஷ் ஆன் டெலிவரி தான் எதிர்பார்த்தேன் ஆனால் அவர் வந்து ஆன்லைன் பே ஆன்லைன்ல பேமெண்ட் சென்ட் பண்ணுங்கனு சொல்கிறாரு ஆ இல்லைங்கண்ணா அது வந்து பார்த்திங்கன்னா இப்போ என் கையில்தான் அமௌண்ட்ருக்கு ஃபுட்டு வேஸ்ட்டாக போயிடும் ஒரு அதுவும் ஒரு யோசனையாகதாண்ணா இருக்குது எனக்காக வந்து இது வந்து கையில் அமௌண்டு தர மாதிரி மாற்றி தர முடியுங்களாண்ணா இப்போ இதே போல் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஏரியாவில எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா கூலி வேலைக்கு போகிறவைங்கதாண்ணா இருப்பாங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆ அப்போ ஆன்லைன் பேமெண்ட்லாம் பண்ண தெரியாது அவங்களுக்கு அதனால் கொஞ்சம் கேஷ் ஆன் டெலிவரி அந்த மாதிரி எதாச்சும் மாற்றி எதாவது ரெகுலராக கொடுக்க முடியுமாண்ணா ஆ ஓகேண்ணா ஆ இல்லண்ணா அது இப்போ அமௌண்டு அ அகௌண்ட்லலாம் எதுவும் இல்லைண்ணா என்கிட்ட என்கிட்ட இருக்க நான் வந்து ஆ கேஷ் ஆன் டெலிவரி என் கையில் அமௌண்ட்ருக்கு நான் கையில் வேணுணா கொடுத்துட்றேண்ணா இதே மாதிரி பண்ணித்தர முடியுமாண்ணா ஆ சரி ஓகேண்ணா ஆ ஓகேண்ணா ஆ தேங்க்ஸுண்ணா ஓகேண்ணா